ஹலோ அக்ஷயா டெய்லரா நான் வந்து உங்கள் க உங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் கடை வைச்சுருக்க ஸ்ட்ரீட்டில் தான் நான் இருக்கேன் நிறைய பேர் ரெஃபர் பண்ணிணாங்க நீங்கள் யூனிஃபார்ம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுவீங்கன்ட்டு இப்போ நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்க்கு வந்து யூனிஃபார்ம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு தைச்ச ஸ்டிச் பண்ணிண யூனிஃபார்ம் வந்து எங்களுக்கு கலர் வந்து செட் ஆகலை அதனால் அவங்க ஃப ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாட்டிருக்கோம் அதுக்கு வந்து எதனா ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்களேன் எந்த மாதிரி கலர் போடலாம் எந்த யூனிஃபார்ம் போடலாம் அப்படின்ட்டு

ம்ம் ம்ம் ம்ம் ம்ம் ம்ம் அதுக்கேற்ற மாதிரி டையெலாம் ஸ்டிச் பண்ணி தருவீங்களா ம்ம் நீங்கள் வைச்சுருக்கீங்களா மாடல்ஸு மாடல்ஸ் நிறைய வைச்சுருக்கீங்களா நீங்கள் ம் ஓகே இப்போ வைச்சுருக்கீங்களா இப்போ சென்ட் பண்ண முடியுமா எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபை ஹண்ட்ரட் அபோவ் இருக்காங்க ம் ஆ எங்கள் ஸ்கூல் நேம் வந்து ஜேஜி நர்சரி ப்ரைமரி ஸ்கூல்தான் உங்களுக்கு தெரியும்லை ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க நான் ஹெச்எம்கிட்ட காட்டிவிட்டு உங்களுக்கு என்னன்னு ஓகே சொல்கிறேன் என்னன்னு பார்த்துட்டு மாடல் செலக்ட் பண்ணுறேன் ஓகே